எனக்கு தெரிஞ்சதுகிறத விட நானே போய் கல்வி கற்றுக்கிட்டு இப்போது வந்து கல்வினால் கல்லூரியில் வந்து படிச்சு ஒரு பட்டம் வாங்கிவிட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கனா எனக்கு வந்து ட்ரைவிங் எனக்கு தெரியும் நான் வந்து அந்தளவுக்கு காலேஜில் படிக்கலை இப்போது படித்தது வந்து எப்படின்னா வேஸ்டு தான் ஆகுது ஏன்னால் அரியரு இருக்குது நான் படித்ததுல இப்போ ட்ரைவிங் போனால் எனக்கு வந்து டிரைவராக போனால் இப்போது எனக்கு வந்து நல்ல சம்பளம் உண்டு ஆனால் படித்த படிப்புக்கு வந்து பார்த்திங்கனா பன்னெண்டாயிரம் பத்தாயிரகிற மாதிரிதான் சாலேரி அதனால் எனக்கு வந்து நல்லதாக அமையல